ஹலோ சார் ஊபர் கேபா நேற்று நைட்டு நான் வந்து ட்ராவல் பண்ணியிருந்தேன் உங்கள் கேப்பில் வந்து சென்னை டூ காரைக்குடி ஸோ அப்போது வரும் போது என்னோட பர்ஸ் வந்து நான் வந்து கேப்பிலே மிஸ் பண்ணிவிட்டேன் ஸோ அந்த செக் பண்ணி பார்க்குறீங்களா அந்த ட்ரைவர் நேம் கூட ராஜ் அவங்கள்ட்ட கேட்டு பார்க்குறீங்களா பக்கத்தில் இருந்தால் ஃபோன் கொடுக்குறீங்களா சார் ஹலோ சார் நேற்று நான் வந்திருந்தேனா அங்கே சென்னை டூ காரைக்குடி அந்த கஸ்டமர் தான் பேசுகிறேன் ஸோ என்னோட பர்ஸ் வந்து உங்கள் கேப்பிலே மிஸ் பண்ணிவிட்டேன் ஸோ இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு எனக்கு சொல்கிறீங்களா இருக்கா சார் இருந்தால் மெயின் ஆஃபிஸ்சில் வச்சுருங்க நான் வந்து உங்கள் மெயின் ஆஃபிஸ்சில் வந்து வாங்கிக்கிறேன் சார் ஓகே சார் தேங்க்யூ